இப்போ பார்த்தீங்கனா சமூக ஊடகம்ன்னு பார்த்தீங்கனா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ரெண்டுத்துலையும் அப்பப்போ என் போட்டோஸ் போடுவேன் நான் எங்கேயாச்சும் வெளியில் போயிருந்தேன் கோயிலுக்கு பேயிருந்தேன் இல்லை ஏதாச்சும் டூர் போயிருந்தனா நான் கண்டிப்பாக என் போட்டோவை போடுவேன் என் பசங்களாக பார்த்துட்டு என் ஃபிரெண்ட்ஸெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க கமெண்ட்ஸ்ஸு அப்புறோம் ஜாலியாக அந்த கமெண்ட்ஸாக இருக்கும் நான் அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு மெசேஜ் பண்ணுவானுங்க சில நேரத்தில் காமெடியாக மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கங்கே போயிவிட்டு ஏதாச்சும் கோயிலுக்கு போனோன்னா எல்லாம் அந்த இடத்துல இருக்குறன்டு பசங்கள்லாம் தெரிஞ்சிபாங்க சரி இந்த பொண்ணு ஏன் இஞ்ச வந்து ஏற்றாண்டு அது எங்களுக்குள்ளயே ஒரு லிங்க்கு இருக்கும் அதில் அதனால் அப்படியே ஜாலியாக இருப்போம் நான் மேக்ஸிமம் ஏன் ஃபேமிலி போட்டோஸ்லாம் ரொம்ப போட மாட்டேன் இப்போ ஃபேமிலி போட்டோஸ்லாம் போட்டம்ன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மிஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கனா கூட ஒரு போட்டவை எடிட் பண்ணி வேறு ஒருத்தவங்க போட்டோவை போட்டு அது பெரிய இஷூவாக ஆனுச்சி அதனால இப்போ பார்த்தீங்கனா அந்த பையனை இதைவிட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பெரிய இஷூவானது அதனால் நான் அந்தமாதிரி ஏன் நம்ப இது நம்ம படத்தை போட்லாம் நம்ம ஃபேமிலி படத்தைலாம் போடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுலாக இருப்பேன் அதெல்லாம் வேண்டாமேன்டு அதனால இப்போ நான் நான் இப்போ கோயிலுக்கு போனனா என் படத்தை போட்டு ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ போட்டு கீழே இங்கேருக்குறுகேன் அப்படீண்டு போடுவேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டோஸை போட்றது மட்டும் இதே ஃபாலோவ் பண்ணிப்போம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் ஃபோட்டோஸ்